மாடு இப்போது ஒரு மா கன்றுகுட்டி வாங்கி அதை வளர்த்தம்னா அது மாடாயிடும் அதை நல்லா பராமரித்தம்னா கன்றுப் போட்டால் மாடு ஒரு வேலைக்கு நம்ம நல்ல அந்த ஜாதி மாடாக இருந்தால் வளர்ந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு அஞ்சு லிட்ரு பால் கறக்கும் ஒரு நாளைக்கு பத்து லிட்ரு நம்மளுக்கு அது ஒரு குடும்பத்தை காப்பாத்திடும் நம்ம அதுக்கேற்ற மாரி அதுங்களுக்கு நல்லா பராமரிக்கணும் நல்லா மாட்டுக்கு புண்ணாக்கு புல்லு இதெல்லாம் போட்டு ப அதே மாரி ஒரு ஆடு வளர்த்தாலும் ஒரு ஆடு வளர்த்தா போதும் அது ஒரு குறஞ்சது நம்ம வச்சுக்கிறது பொறுத்து இருக்கிதுக்கா ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு நம்மளுக்கு உற்பத்தி ஆகிடும் இல்லை அது வளர்த்தம்னா ஒரு ஒரு ஒரு ஆடு ரெண்டு குட்டி போடும் ஒரு ஆடு மூணு குட்டி போடும் ஒரு ஆடு ஒரு குட்டி போடும் அதே பொம்பளை குட்டியாக இருந்தால் அது நம்மளுக்குடும் பெருக்கிட்னே வரும் அதை வச்சு நம்ம ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடு சேர்ந்தா சந்தையில் ஓட்டினு போய் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு வரலாம் அது மாரி ஆடு ஓட்டின் போய் மேய்ச்சினு வரணும் நல்லா பராமரிச்சால் அதுங்களுக்கும் நல்லா தண்ணி எல்லாம் வச்சு பராமரிச்சம்னா நம்ம குடும்பத்தை அது தூக்கி கொடுக்கும் ஆடு மாடு வளர்க்குறதுல நம்மளுக்கு ஒன்றும் பழுது கிடயாது நல்ல குடும்பத்தை தூக்கி கொடுக்கும் நம்ம அதுவும் க நம்மளுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறத்து தான் ஆடும் மாடும் நல்லா வளர்த்துக்கலாம்